முன்னாடியெலாம் நாம் வந்து இப்போ திருக்குறள் படிக்கணும் கம்பராமாயணம் இதெலாம் படிக்கணும்னா நம்ம லைப்ரரிக்கு போய்ட்டு வெயிட் பண்ணிட்டு அந்த புக்கை வாங்கிட்டு படிச்சிட்டு வரணும் ஒரு ஒரு டைம் புக்கு கூட கிடைக்காம கூட இருக்கலாம் அதுக்காக நம்மலாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டிருக்கணும் ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை எல்லாத்தையும் கூகுளில் இருக்குல்ல கூகுளில் போயிட்டு நம்ம என்ன வேணுமோ அப்புறம் என்னென்ன செர்ச் பண்ணுவோம் இப்போ நம்மளுக்கு திருக்குறள் வேணுமா நம்ம போயிட்டு ப்ளேஸ்டோரில் போயிட்டு திருக்குறள் சொல்லிட்டு அதை அப்புறம் டைப் பண்ணிணா நம்மளுக்கு வந்துடும் அது படித்தா போதும் எங்கேயும் இப்போ அலைய தேவை இல்லை நமக்கு சீக்கிரமாக கிடச்சிரும் படிச்சுக்குலாம் அதே மாதிரி நம்ம பொன்னியின் செல்வன் படிக்கணுமா ஆப் டவுன்லோட் பண்ணி கூகுளில் அடித்தா அதையும் கொஞ்சம் படிச்சு அதே மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால ஆமாம் இருந்தாலும் தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சுகிட்டேதான் வருது ஏனால் ஆங்கிலமும் தமிழும் சேர்ந்து பேசறதால நம்ம என்ன பேசறோனே சில பேருக்கு புரிய மாட்டேங்கிது அதெல்லாம் எல்லா ஊரில் இருக்கறவங்கலாம் கொஞ்சம் படிக்காதவங்க அவங்களுக்கு புரியற மாதிரி பேசினா தமிழைதான கரெக்டா கற்றுக்கணும் ஆனால் இப்போ பேசறவங்க எல்லாமே ஆங்கிலத்தையும் சேர்த்து பேசலாம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது